எங்களோடய பகுதிகள்ல வந்து நிலம் வாங்க விக்கிறது பற்றி எனக்கு அந்த அளவுக்கு வந்து விவரம் தெரியாது ஆனால் வந்து எங்களோடய நிலம் வந்து இப்போது வந்து வந்து சட்ட பூர்வமான பிரச்சனைகள் வந்து இருக்குது எப்படி அப்படின்னா அந்த நிலத்த வந்து வச்சு வந்து கடன் நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து அந்த கடனை வந்து நாங்கள் வந்து திருப்பி கொடு அந்த கடனை வந்து கட்ட முடியாமல் இருக்கோம் அதனால வந்து அந்த நிலத்தையும் வந்து எங்களால் விற்க முடியாமல் வாங்க வேறு பக்கட்டு யாருக்கும் கொடுக்கவும் முடியாமல் அந்த ஒரு சட்ட சிக்கல்ல வந்து நாங்கள் வந்து இருக்கோம் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த நிலத்த கொடுத்துதான் நாங்கள் வந்து பணம் வாங்கினது அது வந்து கம்மியான ஒரு பணத்தைதான் வாங்கியிருப்போம் இப்போ அதனால வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்காதனால அதனால வந்து இப்போது பணம் கொடுத்தவர் வந்து அந்த நிலத்த வந்து அவர் வந்து அபகரிச்சு வந்து பார்க்குறாரு அதனால அதில் மூலயமா சில பிரச்சனைகளும் சில சட்ட சிக்கல்களும் வந்துருக்குது இந்தமாதிரியான சில விஷயங்களும் சில பிரச்சனைகளும் வந்து நிலம் வாங்குவதிலும் விற்பதிலும் இருக்குது இப்போ நம்ம ஒரு வா நிலத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து இந்தமாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதா அப்படினு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும் ஒரு இடத்துல நம்ம வந்து விற்க போகிறோம் அப்படினாலுமே நம்மளுக்கு உகந்த பணம் வந்து அந்த இதுலேருந்து வருதா அதாவது நம்ம நிலத்துக்கான கரெக்டான பணந்தான் இருக் இப்போ வருமா அப்படினு யோச்சிட்டுதான் ப நம்ம நிலத்தை வந்து விற்கணும் அப்படினு சொல்லிட்டு நான் இந்த சிக்கல் விவரிக்க முடியும் அப்படினா என் இது இந்த எதிர்கொள்ளும் சட்ட சிக்கல்கள் அப்படினு பார்த்தோம் அப்படினா இது மட்டுந்தான் இந்தமாதிரியான சில பிரச்சனைகள் மட்டுந்தான் இருக்கும் முதல் பிரச்சனைனு பார்த்துட்டோம்னா இந்த கடன் பிரச்சனை அதாவது இந்த கடனை கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு இந்த நிலத்த கொடுத்துட்டு சில பிரச்சனைகள் வந்து அந்த அந்த நிலத்தின் மூலியமாக வரும் அது அதனால விற்குறது வந்து ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும் தேங்க்யூ